ஹலோ ப்ரோ ரியல் எஸ்டேட் புரோக்கரா நான் வந்து இந்த யோகேஷ்வரன் பேசுகிறேன் எ இந்த நாகராஜா சாரோடய ஃப்ரெண்டு இந்த நாகராஜர் சாரு தெரியுமா உங்களுக்கு அவரோடய ஃப்ரண்ட்டு பேசுகிறேன் உங்கள் நம்பர் கொடுத்தாரு ம் ஆமாம் சார் நம்ம நம்ம லேண்ட் ஒன்று விக் நம்ம லேண்ட் ஒன்று விற்கணும் சார் கொஞ்சம் எமர்ஜென்சி ம் ம் கரெக்டாக எக்ஸாக்ட்டாக வந்து எழும்பூர் திலகா நகருக்கு முன்னாடி இருக்குது ப்ரோ ம்

மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு மூணு ப்ளாட் தள்ளி தான் நம்ம எடம்

ஆ ஆ ஆ

ம் சாயங்காலம் நீங்கள் ஃப்ரீனால் வாங்க ம் ம் ஓகே சார் ம் ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே சார் இல்லை இப்போ இந்த இடத்துல இப்போ அப்ராக்ஸிமேட்டாக எவ்வளோ போக முடியும் ஓ ஓ ஓ ஆமாம்மாம்மா ம் ஓகே சார் ஓகே சார் ம் சரிங்க சார் பார்க்கலாம்